பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு பதிமூணு ஆறு ரெண்டாயிரம் இருபது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு